நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மஸ் கம்பெனியில் வந்து ப்ரொடக்ஷன் பணியில் ஒர்க் பண்ணிட்டிருந்தேன் அப்போ என்னென்னா மேனுவலாக செஞ்சுட்டுருக்க ஒர்க்கை ஒரு ஒரு ஸ்கேனிங் மெஷின் வந்து எரர் கண்டுபிடுச்சு பண்ணிணா எப்படி இருக்கும் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆகுவாங்கள்ல அப்படின்ற மாதிரி கம்பெனிக்கு தோணுச்சு அப்போ என்னென்னா ஃபாரின்லேருந்து ஒரு ஸ்கேனிங் சிஸ்டம் உள்ள ஒரு மிஷினை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பத்து பேர் செய்கிற ஒர்க்கை ஒரு மிஷின் வந்து ஒரு ரெண் ரெண்டு ஆள் மட்டும் ஆப்ரேட் பண்ணிணா போதும் அது வந்து சீக்கிரம் வேலையை முடிச்சுடும் அப்படி இருக்கும்போது எங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆச்சு இப்போ வேலையே இல்லாமல் அதை நம்பியே இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் இன்னோன்னுன்னால் இப்போ வீட்டில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் கையால் ஆட்டுக்கல் அது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல்லாக குக் பண்ணிகிட்டுருந்தாங்க அது மாதிரி மிஷின் மிஷினில் இப்போ கிரைண்டர் மிக்ஸி வந்த மாதிரி அது வந்து இப்போது ரொம்ப உடல்ல வந்து சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது உடல் ரீதியாக ஒத்துக்காதில்ல அது மாதிரி இருக்கும் போதெல்லாம் ரொம்ப வந்து டிசீஸ் வந்து ரொம்ப வரும் அது மாதிரிலாம் என்னை வந்து வாழ்க்கையில் ரொம்ப வந்து சிரமத்தை ரொம்ப அனுபவித்தேன் அப்புறம் வந்து இன்னும் என்னென்னா அந்த மாதிரி இந்த ஜூஸ் மேக்கர் ஃபஸ்ட்ல்லாம் நம்ம என்னதான் பண்ணுவோம்ன்னா ஒரு எலுமிச்சைபழமே இருந்தாலும் சரிதான் அதை வந்து நம்ம கையாலே பிழிஞ்சி அது மாதிரி பண்ணுவோம் இப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் மேக்கர் மாதிரி வந்துருச்சு அப்படி இருக்கும்போது அதில் இருக்க வந்து எல்லா இடத்து எல்லாத்துலேயுமே வந்து இப்போது ஒரு இரும்பு அது மாதிரி இருக்கும்போது ஒரு சில இடத்துல வந்து அந்த இரும்பு வந்து ரொம்ப வந்து குவாலிட்டி குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக ஓடும்போது அதிலேந்து ஒரு அயன் பேக் அயன் வந்து வெளியில் வரும்போது திரும்பி நம்மளுடைய உடம்பு உள்ளே போகும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய டிசீஸ் வரும் இது மாதிரிலாம் நான் அனுபவிச்சுயிருக்கேன் எங்கள் வீட்டிலையும் கொஞ்சம் நடந்திருக்கு